இப்போது வந்து நம்ம கொழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்கணும் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு நம்ம என்னென்னால் சு பண்ணணும் என்ன ஃபார்மாலிட்டீஸ் இருக்குது எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் எவ்வளோ புக்ஸ் செலவு எவ்வளோவு இதெல்லாம் கேட்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூலில் போய் சே மே மேனேஜுமெண்ட்டில் போய் கேட்கலாம் என்னென்ட்டு போய் ஸ்கூலுக்கு போகிறோம் போகக்குள்ள ஸ்கூல் ஃபீஸ் வந்து இவ்வளோவு சப்ஜா புக்ஸ்க்கு எவ்வளோவு பையன் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோவு ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ் எவ்வளோவு பெ இது எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோவு இதெலாம் சொல்லி அந்த ஃபீஸை எப்படி நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நாம் மேனேஜுமெண்ட்டில் கேட்கறோம் இதலாம் நீங்கள் வந்து எப்படி வேண்ணாலும் நீங்கள் வந்து செலுத்தலாம் நீங்கள் வந்து மந்த்லி செலுத்தலாம் இல்லைன்னா இயர்லி இயர்லி டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் எந்த டைமில் வேண்ணாலும் நீங்கள் வந்து பிட்டு பிட்டாக கட்டலாம் இல்லை நீங்கள் வந்து ஏ ஒரே டைமாக கூட கட்டலாம் அப்படின்னு சொல்லக்குள்ளே நாம் வந்து இதேபோல் பிரித்து கட்டலாம் ஒரே டைம்லேயும் கட்டலாம் அது பிரித்து கட்டினா எப்படி நம்ம வந்து இப்போ சப்போஸ் எக்ஸாம் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் பே பண்ணுறோம் தௌசண்ட் பே பே பண்ணக்குள்ளே நீங்கள் எப்படி பிரித்து கட்டலாம் நம்ம வந்து ஒரு க்வாட்டர்லி ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரேட் திருப்பி ஒரு ஃபோர் ஹண்ட்ரேட் அப்புறம் த்ரீ ஹண்ட்ரேட் இது தான் கட்டணும் நீங்கள் ப அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்னால் உடனே எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் உடனே பே பண்ணணும் நம்ம இப்படியே பே பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகணும் இப்போ வந்து இல்லைன்னா நீங்கள் ஒரு டூரு ஒரு ஐவி போகிறோம் இன்டர்னல் விசிட்டு போகிறோம் அதுனோம்னால் அது தனியாக நீங்கள் வந்து உடனே பே பண்ணணும் இது மாதிரிலாம் இங்கே இருக்குது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொன்னு வந்து திடீரெனு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒரு எங்கேனாச்சும் போகணும் ஒரு எக்ஜிமிஷன் போகணும் ஒரு சைண்டிஃபை எக்ஜிபிஷன் போகணும் அப்படி போனால் அங்கேயும் போய் ஆகுதுன்னா அது தனியாக அமௌண்ட்டு வந்து பண்ணணும் கொழந்தைங்க வந்து சிறப்பாக நம்ம வந்து லைப்ரரி ஃபீஸு இது ஃபீஸ் தனி தனியாக நீங்கள் வந்து எப்படி கட்டணுமோ அப்படி கட்டணும் அப்புறம் கு கொழந்தைங்க விளையாடும் யூனிஃபார்மு அவங்க யூனிஃபார்மை எப்போ எப்படின்னு எவ்வளோ ஃபீஸு அந்தந்த வருஷம் டிசைட் பண்ணுவாங்க அப்புறம் புக்ஸு பென்சில் பேனா ஸ்டேஷ்னரீஸு அந்த புக்ஸு அதுக்கு எவ்வளோ கட்டணும் அது தனியாக பிரித்து பிரித்து நீங்கள் வந்து ஏ அதில் உடனே நீங்கள் வந்து பே பண்ணணும்